எதிர்காலத்தில் நம்ம தமிழ்மொழி எப்படி மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்னா நம்ம இப்போ உள்ள தமிழர்கள் அருமை அருமை வந்து இப்போ தமிழ் மொழிய பற்றி நல்லா அருமையாக புரிஞ்சுகிட்டு வராங்க இப்போ கொழந்தைகளாவுட்டி இளைஞர்களாவுட்டி எல்லோருமே நம்ம வலைத்தளங்களில் தமிழி தேடுகிறாங்க நம்ம தமிழில் இருக்கிற வரலாறை எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனாலே தமிழ் மொழி நல்லா வளரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பிருக்கு இதில் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வரலாறுதான் இதுக்கு காரணம் நம்ம வரலாறில் தெரிஞ்சுக்கணுனால் நிறைய இருக்குது அதில் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அதனால நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் வலைதளங்களில் பார்க்கலாம் இதனால் தமிழ் மொழி வளந்துகிட்டேதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இது தமிழ் மொழி என்றைக்குமே அழியாது நம்ம தமிழ்த்தான் ரொம்ப வளரும் அதனாலே நம்ம நா நாட்டில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கறக்கு இதில் ஒரு முயற்சி இருக்குது